வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்னா எனக்கு எல்லாமே என் குடும்ப தான் என் பசங்கள் எங் வீட்டுக்காரு அவங்க தான் இருக்குறாங்கள் அம்மா அப்பா எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க ஏன் எனக்கு இப்போ யார் இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நான் எல்லாமே நமாஸ் படிக்குவேன் அவங்களுக்காக துவா செய்வேன் அல்லா மேலே நம்பிக்கை வச்சுருக்குறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப இது இது இதோடய இருக்கிறேன் நான் எனக்கு அதுதான் வேற என்ன இருக்குது என்ன செய்கிறனா அதை தான் செய்கிறேன் நமாஸ் படிக்குவேன் அல்லா மேலே நம்பிக்கை வச்சுருக்குறேன் பசங்களுக்கு நல்லா நல்லா வ பசங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா அல்லா கிட்ட துவா செஞ்சுக்குவேன் பசங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குணும் அந்த மாதிரி அந்த ஆசை தான் இருக்குது வேற ஒன்றும் இல்லை அதை தான் நான் அல்லா கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறேன் துவா செஞ்சுகிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் அது தான் எனக்கு முக்கியமான விஷயம் அவ்வளோ தான்